ஓடி பிடிச்சி விளாடுவோம் அடுத்து நொண்டி விளையாடுவோம் அடுத்து மாம்பழம் நொண்டி விளாடுவோம் மாம்பழ நொண்டிங்கிறது ஒரு கட்டத்தை போட்டு அதுக்கு நிறையா பேர் ஓடுவாக ஒரு ஆள் மட்டும் நம்ம பிடிப்போம் கிளிகிளி தண்ணி விளாடுவோம் கொட்டாங் குச்சியில சமைச்சி விளையாடுவோம் பேங்க்கு விளாட்டு விளாடுவோம் அடுத்து கபடி விளாடுவேன் அடுத்து பம்பரம் சுட்டுவேன் கிட்டி விளாடுவேன் அடுத்து கண்டு ஒழிஞ்சு விளாடுவேன் அடுத்து ரெட்டை குதிரை விளாடுவேன் ரெட்டை பாஸ் விளாடுவேன் சர்ப்பத் விளையாடுவேன் அடுத்து உக்காந்து தாயம் போட்டு விளையாடுவேன் நொண்டி அடிப்பேன் அடுத்தது கிச்சி கிச்சி தாம்பாழாம் விளாடுவேன் அடுத்து வந்து ஜோடிப்புறா விளாடுவேன் இந்தமாதிரி எல்லா விளாட்டுமே விளாடுவேன் எனக்கு வே குழந்தை பருவத்தில் விளாண்ட வெளாட்டுக்கள் எல்லாமே மெம்பரீஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்